இப்போ பார்த்திங்கனா எங்கூர் பக்கமெல்லாம் வந்து இந்த தப்படிக்கிறது அப்படினு சொல்லுவாங்க அந்த தப்படிக்கிறது இதில் வந்துங்க அவங்களே வந்து அந்த தப்பு இது வந்து வா வாறு எதாவது கிழிஞ்சிட்டால் அவங்களே வந்து வாறு வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து அது ஒரு கலையாக செய்வாங்க நல்லவிதமாக அந்த கோயில் விசேஷங்களுக்கு நா தப்படிப்பாங்க அப்பறம் ரெண்டாவது வந்து இந்த விநாயகர் சதூர்த்தி இந்த மாதிரி நாட்களில் வந்து வண்டியில் வச்சு போகும்போது ட்ரம்ஸ் அடித்து நல்லவிதமாக நல்ல சந்தோஷமாக செய்வாங்க அப்பறம் அதே நேரத்தில் வந்து மண்பாண்டக் கலைஞர்கள் வந்து எங்கூரை சுற்றி இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த கோயில்களுக்கு மதுரை வீரன் சாமிக்கு குதிர சேத்தி கொடுக்குறது அப்பறம் இந்த கன்னிமார் சாமிகளோடய செ சிலைகள் மண் மண் சாமி சிலைகள் செஞ்சு கொடுக்குறது அப்பறம் அந்தக் கார்த்திகை மாதமானா தீபம் சேத்துறது அப்பறம் வீட்டுக்குத் தேவைப்பட்டா மண் சட்டிகள் தேவைப்பட்டா அதெல்லாம் சேர்த்து குடுப்பேன் அது ஒரு கலை எங்கூரை சுற்றி இருக்குதுங்க இன்னும்மே அப்பறம் வந்துங்க இந்தப் பந்தலுக்கு நெய்யக் கூடிய ஓலை பின்னக்கூடிய ஒரு கலைத் தொழில் அது வந்துங்க நல்லமுறையில் செஞ்சுட்ருக்காங்க இந்த ஏரியாவில் நல்ல விசேஷங்களுக்குக் கோயில்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே அந்த ஓலையுமே பயன்படுத்துகிறாங்க அந்தக் கலை வந்து நிறைய பேர் இந்தப் பக்கம் இருக்கிறவங்க செஞ்சிட்டிருக்காங்கங்க